தமிழ்மொழி என்பது மிகவும் தொன்மையான மொழி கல் தோன்றி முன் தோன்றா காலத்தில் தோன்றிய மூத்தக்குடி தமிழ் மக்கள் பேசிய மொழி அத்தகைய தமிழ் மொழியின் சிறப்புகளை சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம் தமிழ்மொழியில் ஒரு எனக் என் எனக்கு தெரிந்த வகையில் சொல்லப்போனால் ஒரு தா வரிசையில் ஒரு கவிதையே உள்ளது அக்கவிதை என்று என்னவென்றால் தத்தத்தி தத்தித்து தத்தொத்து தத்தத்த தத்தத்த தத்தித்த தத்தொத்த தத்தத்த தா அப்படி என்று முடியும் அவ்வாறு முடியும் அந்த கவிதை அந்த கவிதையில் என்ன சொல்லவே என்ன சொல்கிறார்கள் என்றால் ஒரு பட்டாம்பூச்சியில் எப்படி ஒரு பூவிலுள்ள தேனை தத்தித்தாவி உண்கிறதோ அதுபோல் மனிதன் வாழ்க்கையில் ஒவ்வொரு பே லட்சியத்தை அடைய முன்னோக்கி செல்ல வேண்டும் தத்தித்தாவி செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் அத்தகைய தமிழ்மொழியின் இ இவ்வாறு தகர வரிசையில் ஒரு தா என்ற தகர வரிசையில் ஒரு கவிதை ஒரு எழுத்தில் ஒரு கவிதை உள்ளதென்றால் அதை தமிழ்மொழிக்கு மட்டுமே உள்ள தனி சிறப்பு என்று நான் சொல்வேன்